தமிழ் மொழி தமிழ் மொழி அது தமிழ் மக்களுக்கு வந்து முக்கியமான ஒன்று அதுக்கு வந்து முக்கியத்துவம் ரொம்பவே தராங்க தமிழ் மொழிங்கிறது பண்டைய காலத்தில் இருந்து அடிப்படையான ஒன்று எல்லா மொழிகளுக்கும் தமிழ் மொழிங்கிறது தாய் மொழியாகவும் இருக்கு தமிழ்நாட்டை பொருத்தவரைக்கும் தமிழ் மக்களுக்கு அதுதான் அடையாளம் தமிழ் மொழி வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாத்திலையும் வந்து முதல் மொழியாக வந்து முன் உதாரணம் தராங்க எல்லா மொழிகளுக்கும் இருக்கிற அடிப்படை விஷயங்கள் கல்வெட்டுகள் அந்தமாதிரி எதுவும் வந்து மற்ற மொழிகளுக்கு இல்லை ஆனால் தமிழ் மொழிக்குனு நம்ம எடுத்துக்கும்போது அதுக்கு கல்வெட்டுகள் சிற்பங்கள் ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருக்கு எல்லா மொழிகளுக்கும் விட தாய் மொழிக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தமிழ் மொழியாக வந்து போற்றப்படுறாங்க தமிழ் மொழிங்கிறது வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயும் ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்தான் இருக்கு அடுத்து தமிழ் மொழிங்கிற தமிழ் மொழி அதோடைய அடிப்படை எல்லாத்துலையுமே கற்றுக்கணும் ஆர்வம் வெளிநாட்டில் இருக்க ஃபார்ரின்ஸ் எல்லாருக்கும் ஒரு இண்ட்ரெஸ்டாகவும் கூட இருக்குனு சொல்லலாம் தமிழ் மொழி வந்து தமிழ் மக்களுக்கு வந்து கலாச்சாரம் பாரம்பரியம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு கூட ஒரு ஆர்வம் கூட இருக்குனு சொல்லலாம் தமிழ் மொழியை வந்து எல்லாரும் வந்து போற்றுவாங்க எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழர்கள்னு சொன்னால் அது வந்து ஒரு தனி பெருமையை வந்து நமக்கு தேடி தருது